தருமபுரியில் வந்து அதியமான் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது அதியமான் பேலஸ்சு அது உள்ளே போனால் எல்லா ரூம் ஃபெசிலிட்டி சாப்பாடு பிரியாணி சூப்பராயிருக்கும் பாஸ்மதி ரைஸ் தான் பயங்கரமாயிருக்கும் சாப்பாடு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக எந்த ஒரு சைடு எஃபட்டும் எந்த வயிற்று வலி இந்த மாதிரிலாம் டேஸ்ட் உப்பு இதெல்லாம் போடாமல் போய் நீட்டாக சூப்பராக அழகாக பண்ணுவாங்க அந்த இடத்துல நாங்கெலாம் போனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலி போனால் அந்த இடத்துக்கு தான் உட்காந்து சாப்பிடுவோம் தருமபுரியில் பார்க்குறதுக்கே அது கொஞ்சம் அழகாக ஒரு ஆச்சரியமாக ஆச்சரியமான ஃபுட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும்